தர்மபுரி மாவட்டத்தில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது எந்த மாதிரி திட்டம்ன்னால் மகளிர் சுய உதவிக் குழு தர்மபுரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமாக இருந்தது இந்த மகளிர் சுய உதவிக் குழு வந்ததுக்கப்புறம் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது மகளிர் வீட்டில் இருந்தவங்கலாம் இன்றைக்கு வெளியில் வங்கிக்குப் போகிறது பணம் போடுறதும் சேமிப்பு கட்டுறதும் வங்கிக் கடன் பெற்றுக் குடும்பத்துக்காகவும் குழந்தைங்க படிப்புக்காகவும் பயன்படுத்துகிறாங்க அதை சரியான முறையில் திரும்ப செலுத்துகிறாங்க இன்றைக்குப் பெண்களும் வேலைக்குப் போகக்கூடிய ஒரு சூழல் இந்த மகளிர் சுய உதவிக் குழு மூலிமா நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தொட்டில் குழந்தைத் திட்டம் வந்து சிறப்பான ஒரு திட்டம் பெண் சிசுக்கொலை வந்து அதிகமாக இருந்தது தர்மபுரி மாவட்டத்தில் இன்றைக்கு அதுவெல்லாம் கொறைஞ்சி ஒரு நல்ல முன்னேற்றத்தோடு தர்மபுரி மாவட்டம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது